இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மதம் இருக்குது அந்த மூன்று மதத்தினரும் வந்து மூன்று தெய்வங்களை வழிபடுவாங்க மூன்று விதமான தெய்வங்களை வந்து வழிபடுவாங்க அவங்கவுங்களுக்கு எந்தெந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அவங்க அதை தான் வழிபடுவாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பண்ரூட்டியில் திருவையூரில் இருக்கிற பெருமாள் கோவில் அப்புறம் வந்து திருப்பதியில் இருக்க பெருமாள் கோவில் பழனியில் இருக்க முருகன் கோவில் இங்கே மலையனூரில் இருக்க அம்மன் கோவில் திருச்செந்தூரில் இருக்க முருகன் கோவில் இந்த மாதிரி ப்ளேஸ்க்கெலாம் போயிட்டு அவங்களுடைய அவங்களுக்கு என்ன வழிபாடோ அதை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க கிறிஸ்ட்டீன்னால் இப்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குப் போவாங்க சர்ச்சுக்குப் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா தர்கா கோயிலுக்கு போவாங்க இப்படி தர்கா கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு அமைதி மன அமைதி கிடைக்கும் அந்த மாதிரி மூணு மதத்தினருமே வந்து அவங்கவுங்களுக்குத் தேவையான தெய்வத்துக்குப் போயிட்டு வழிபட்டு வரதினாலே அவங்களுக்கு ஒரு மன அமைதி அதனால் ஒரு சந்தோஷம் அவங்க நினச்சது நடக்கின்ற ஒரு திருப் திருப்தியோடு வருவாங்க அதனால் இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குறாங்க